எப்போதும் வழக்கம் போல ஆஃபீஸுக்கு போயிருந்தேன் போயிருந்தப்போ எனது மேலதிகாரி விசிட்டுகாக வந்திருந்தாங்க அவங்க வந்து பணியாளர்களோட சேர்ந்து ஒர்க் பண்ற ஒரு டேவாக இருந்துச்சு அன்னிக்கி அன்னிக்கி எனக்கு பக்கத்து சீட்டில் அவர் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக சிரமமாகதான் இருந்திச்சு ஏன்னா என் எம்டி கூட யாராது உட்காந்து க்ளோஸ்சாக ஒர்க் பண்ண முடியாது அவங்க பணியாளர்களோட இதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அவங்களோட ஒர்க் சென்ஸை பற்றி தெரிஞ்சிக்கலான்ட்டு அன்றைக்கே அந்த மாரி ரெடி பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் சிரமமாகதான் இருந்துச்சு எல்லாருக்குமே எம்டின்னாலே ஒரு பயம் இருக்கதான் செய்யும் கொஞ்சம் சிரமதா சிரமமாக இருந்தது இருந்தாலும் போல்டாக பேசணும் எதாவது கிடைக்க வேணுன்னால் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஓகே நம்ம பண்ணலாம் இப்போ என்ன ஆகிட போது நம்ம ஃப்ரெண்ட் மாதிரி நினச்சிகிட்டு உட்காந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் அவங்க எந்த டவுட்ஸ்சாக இருந்தாலும் நான் கேட்க கிளியராக கேட்டேன் என்னோடைய விஷயத்தில் நான் கரெக்ட்டாக இருந்தேன் வேற எதுக்கும் பயப்பட தேவையில்லை நம்ம கரெக்ட்டாக இருந்தாலே வேறே எதுக்கும் பயப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம மேலே தப்பு இருந்தால்தான் நம்ம பயப்படணும் அதனால் ஒரு பயம் பதட்டம் எது இருந்தாலும் எல்லாத்தையும் உள்ள வச்சுகிட்டு வெளியில் நல்லா வேலை செஞ்சேன்னுதான் சொல்வேன் செஞ்சேன் நல்லா செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பக்கத்தில் உட்காந்துருக்குறதா நானே இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு அப்படியே வேலை செஞ்சேன் அந்த நாள் எப்படி போக போகுதுன்னு ஆரம்பத்திலையே எனக்கே ஸ்டார்டிங்லியே பயமாகதான் இருந்துச்சு ஓரளவுக்கு சமாளிச்சு வேலை செஞ்சுட்டேன் அவர் வந்து நல்லா ஃபிரீ டைப்தான் பேசினாரு ஏன்னால் அவங்க வந்து எப்படி ஒர்க்கர்ஸ் எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியது அவரோடைய கடமை அதனால் அவங்க வந்து அதை மாரிதான் நடந்துக்குவாங்க நம்ம கரெக்ட்டாக நம்மளோட வேலையில் இருந்தாலே எதுக்கும் பயப்பட தேவையில்லை